நான் சென்ற இடங்களில் ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா திருண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதமலை முருகன் கோவிலுக்கு போய்ருக்கேன் ஐயப்பன் கோவிலுக்கு போய்ருக்கேன் இதில் திருண்ணாமலை மலை சுற்றி வர்றத்து ரொம்ப எனக்கு பிடிச்சது அங்க மலையில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் இந்த பௌர்ணமி ஆச்சுன்னாலே போதும் எல்லாத்துலேயும் போகிற இடோலாம் சாப்பாடு அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க நாங்கள் வயிறார சாப்பிட்டு மன நிறைவோடு சாமி கும்பிட்டுன்னு வருவோம் அங்கே போண்டா பஜ்ஜி எண்ணெய் ஐட்டம் மக்காசோளம் சோளம் இந்த கதிர்லாம் நிறைய விற்பாங்க நிறையா சுற்றி பாக்கிற பிலேஸ்லாம் நிறைய இருக்குது எனக்கு பிடிச்சது திருண்ணாமலை தீபம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்பறம் ஐயப்பன் கோவில்ல மலை மேலே ஏறினோம் அந்த சாமியே சரணம் ஐயப்பான்னு சரணம் போட்டுகிட்டே நாங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு கிட்டதட்ட பதினெட்டு கிலோமீட்ரு மலை மேலே நாங்கள் ஏறினோம் ஏறிட்டு ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு அங்கே நல்லா அன்னதானம் போடுவாங்க சாப்பிட்டு நெய் தேங்காய்லாம் கொடுப்பாங்க அதை நல்லா ஒடைச்சிட்டு யார் எவ்வளோ கட்டியாக இருக்கா அந்த நெய்லாம் எப்படின்ட்டு யார் பக்தியினால எப்படிக்கிது என்னன்ட்டு சொல்வாங்க அதலாம் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்பறம் இருமுடி கட்டிட்டு ஸ்ட்ரெய்ட்டாக பம்பைல வந்து மறுபடியும் நீராடிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் மருதமலை முருகன் கோவிலுக்கு போனேன்னா படிக்கட்டு மேலே வேகமாக போட்டி போட்டுன்னு ஏறுவோம் ஏறிட்டு அங்கே இருக்கிற பழனி மலை முருகன் தரிசித்துட்டு அங்கே பலனி பஞ்சாமிர்தம் கொஞ்சம் நெஞ்ச டேஸ்ட்டு கிடையாது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை வாங்கி சாப்பிடுவோம் சொந்தக்காரங்களாம் வாங்குறத்துக்காக ஒரு கட்டப்பை ஃபுல்லாக நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அங்கே பலூனு நிறைய குழந்தைங்க பொம்மைங்க நல்லாயிருக்கும் சாப்பாடும் அங்கே நல்லாயிருக்கும் பச்சை குத்துவாங்க அங்கே பழனி அடி அண்ணாமலையில் அடிமலையில் குத்துவாங்க பச்சை குத்துறதோட சும்மா நூறுபா இரநூறுவா தான் கம்மி ரேட்டில் தான் கிடைக்கும் அதனால் இந்த மலைலாம் எனக்கு பிடிக்கும் அப்பறம் இந்த காசி ராமேஸ்வரலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும் அப்பறம் திருத்தணி இந்த கன்னியாகுமரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் எப்படி உதித்து வர்ற இடம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போது ரியலாக ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும்